ஆ ட்ராவலிங் போய்ருக்கேன் தனியாகவும் போய்ருக்கேன் ஃபேமிலியோடவும் போய்ருக்கேன் ஃபேமிலியோடுனா கோவிலுக்கு போய்ருக்கேன் ராமேஸ்வரம் இது பொன்னிவள நாடு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய்ருக்கேன் தனியாக தனியானாலும் டூருக்கு ராமேஸ்வரம் மெட்ராஸு டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இடத்துக்கு போய்ருக்கேன் ட்ராவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்திருக்கோம் கன்னியாகுமாரி அதெல்லாம் கன்னியாகுமரி அந்த சன்ரைஸ் ஆகும் போது நான் பாக்கறதுக்கு அப்படியே நல்லா இருக்கும் பைக்லேயும் பைக்கில் போவோம் எனக்கு பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும் பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும் அதை விட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு ஓவர்டேக் அடித்து ரேஸிங்காக ரேஸ் பண்ணி போகும் போது அதை பார்க்கும் போது நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரேஸ் ஓட்டுகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும்